தேர்தலின் போது எந்த பிரச்சனையை நான் மேற்கொண்டேன் அப்படின்னா லைனில் போகும்போது பின்னாடி முன்னாடி தள்ளி விட்டுட்டு ஐயோ என்னடா இந்தமாதிரி பண்ணிட்டுருக்காங்க நம்ம லைனில் வந்து சரியாக போகமுடியாது சரியாக போக முடியாதுன்னால் நம்ம நின்றுக்கிட்ருப்போம் முன்னாடி வந்து ஒருத்தங்க வந்து இடஞ்சல்ல பூந்து ஐயோ நான்தான் இந்த இடத்துல நின்றேன் நீங்கள்தான் அந்த இடத்துல நின்றிங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சந்த சண்டை போட்டிருப்பாங்க இன்னொரு விஷ்யம் பார்த்திங்கன்னா தேர்தல் போது வந்து கட்சிக்காரங்க கட்சிக்காரங்க ரெண்டு பேர் அங்கே நிற்பாங்க ரெண்டுப்பேருமே வந்து எனக்குதான் ஓட்டு போடணும் எல்லா எனக்குதான் ஓட்டு போடணுன்னு சொல்லி தொல்லைப்பண்ணி இருப் தொல்லை பண்ணுவாங்க இல்லை போகும்போதே இந்தா நீ இந்த காசை வச்சுக்கோ இந்த காசை வச்சுக்கோ நான் எனக்கு தான் நீ ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்ப்பல் பண்ணுவாங்க ஆனால் நம்ம அந்த இதையும் மேற்கொண்டு போகணும் மேற்கொண்டு அப்படியே மேற்கொண்டு நம்ம உள்ளே போனோம்ன்னா இங்கே நிற்காதிங்க அங்கே போங்க அங்கே நிற்காதிங்க இங்கே போங்க இல்லைன்னா இங்கே நிற்காதிங்க அங்கே போங்கன்னு சொல்லி ஒரு ஓட்டு போடுறதுக்குள்ளாற நாங்கள் பட்டு சீப்பட்டு தான் வெளியே வர மாதிரி இருக்கும் அதுதான் ரொம்ப தேர்தல் போது நம்ம அந்த சிரமங்கள சந்திக்கணும்